ஆமாங்க மீன் கடைதான் வச்சிருக்கோம் கெண்டை மீன் இருக்குது உங்களுக்கு என்ன மீன் வேணும் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு சொல்கிறேன் நானூறுரூபாங்க கிலோ எங்களுக்கு அதே ரேட்டுக்குதாங்க வந்து இறங்குது மீனு அப்புறம் நாங்க அந்த ரேட்டுக்குதாங்க கொடுக்க முடியும் கெண்டை மீன் இருக்குது கெளுத்தி மீன் இருக்குது கானாங்கத்தா மீன் இருக்குது அந்த செராடுருக்குது நண்டுருக்குது உங்களுக்கு என்ன வேணும்

ஏங்க ஒரு ரெண்டு கிலோவா வாங்கிக்கோங்க அது ஏங்க ஒன்றரை கிலோவா கேட்குறீங்க ரெண்டு கிலோவா போட்டுக்கோங்க ஆ சரி இது மே கெண்டை மீன் நானூறுபாய் கெளுத்தி மீன் முந்நூற்றி ஐம்பதுருபாங்க இறா மீன் வந்து ஆயிரருபாங்க இல்லைங்க இல்லைங்க அது ஆயர்ருபாதாங்க

சரிங்க உங்களுக்காக ஒரு நூறுபாய் குறச்சிக்கிறேன் எல்லா சைடுலையும் வந்து இதில் இறா மீன்ல வந்து இது ஆயிர நூறுபா குறச்சிக்குவோம் அந்த ஆயிரருபாயில நூறுபாய் போயிடும் தொளாயிரருபா போட்டுக்கோங்க நானூறுபாய் மீனில் ஒரு ஐம்பருபா குறச்சிங்க அவ்வளோதாங்க செய்ய முடியும் அப்புறம் எங்களுக்கு கட்டிப்படி ஆகணும் இல்லைங்க சரக்கு கால்லதாங்க வந்திருக்குங்க அது வந்து நீங்கள் வாங்கி நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டோங்க நீங்கள் வாங்கி பக்கத்தில் கடையில் ஒரு கிலோவுக்கு இருபதுருபாய் வாங்குறாங்க நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போங்க க்ளீன் பண்றவங்க இன்றைக்கு வரலங்க க்ளீன் பண்றவங்க வரல உங்கள் ஃபங்க்ஷனுக்காக சொல்கிறிங்க நாங்கள் வ தரம் உங்களுக்காக இன்னுக்கூட ஒரு ஐம்பதுருபா கூட குறச்சிட்டு கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் பக்கத்து கடையில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போங்க இங்கே க்ளீன் பண்றவங்க வேலைக்கு வரலங்க

ஆ சரிங்க வெறால் மீன் ஆயிரருபா மீனில் மூணு கிலோ வேணுமாங்க சரிங்க சரிங்க தரேங்க ஆ சரி சரிங்க நான் சொல்கிறேங்க பக்கத்தில் சொல்கிறேங்க அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்கிறேங்க அதுக்கு வந்து எப்படியும் ஒரு இருபதுருபாய்ங்க க்ளீன் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துடுணும்ங்க எல்லாம் சேர்த்து மீன் கடல்லயிருந்து வருதுங்க கடல்லயிருந்து வருது வே அவங்க வாங்கிட்டு வந்து நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வருவோங்க விற்கிறதுக்கு நாங்கள் இப்போ கூட போய்ட்டு நாங்கள் மூணு மணிக்கு போய் நின்றுதாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துதாங்க நாங்கள் இந்த வியாபாரம் பண்ணுறோம் நல்லா மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இப்போதாங்க காலையில்தான் பிடிச்ச மீன் வருது நல்லாயிருக்குங்க மீன்லாம் எந்த குறையும் இல்லை நல்லா இருக்குதுங்க நீங்கள் நல்லா வறுத்து சாப்பிட்டு தூங்கலாங்க சரிங்க எப்போ வரிங்க எப்போ வந்து வாங்கிட்டு போகிறீங்க சரிங்க நான் எல்லா எடுத்து ரெடியாக வைக்கிறேங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க நான் க்ளீன் பண்ணுறது பக்கத்து கடையில் சொல்லி வைக்கிறேங்க நீங்கள் வந்து க்ளீன் பண்ணோடனே வாங்கிட்டு போங்க ம் சரி